நான் போன வாரம் ஒரு ஸ்டவ்வு வாங்கிட்டு வந்தேன் திரி ஸ்டவ்வு அது வந்து திரி வந்து லூசாக இருக்குதுங்க லூ லூசாக இருக்குது மா எண்ணெயும் நிறைய செலவு ஆகுது அது இல்லாம பக்கத்தில் அந்த டேங்கு ஓரத்திலே ஒரு சின்ன லீக் ஆகுதுங்க லீக் ஆகி எண்ணெய் வேஸ்ட் ஆகி போய்விடுது அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது